நான் என்னோட விருந்தாளியை வந்து எங்கே அழைச்சிட்டு போனோன்னா கேரளாவுக்கு அதுக்கு அப்புறம் ஊட்டி அதுக்கு அப்புறம் எங்கள் ஊர் வேளாங்கண்ணி இது வேளாங்கண்ணிய சுற்றி காட்ட ரொம்ப ஆசைப்படுவேன் வேளாங்கண்ணியில எல்லா இடமும் நல்லா இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதா கோயில் நல்லா இருக்கும் பீச் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வேளாங்கண்ணியில சூப்பராக இருக்கும் அதனால வேளாங்கண்ணியில அழைச்சிட்டு போக ஆசைப்ட்டுருக்கேன் ஊட்டி எதுக்குனால் அங்கே கிளைமேட் நல்லா இருக்கும் போய் மைண்டு கொஞ்சம் ரிலேக்ஸ் ஆகும் எவ்வளோ கவலையில் இருந்தாலும் அங்கே கொஞ்ச நாள் போய் இருந்தோம்னால் நல்லா வந்து இருக்கும் அதுக்காக அழைச்சிட்டு போக ஆசைப்பட்ருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு கேரளா கேரளா வந்து அது வந்து அந்த ஊரே தனி விதமான ஒரு ஊர் வெயிலும் இல்லை கூலிங்கும் இல்லை நல்லா இருக்கும் அது கிளைமெட்டு சரி நல்லா இருக்கும் அங்கே உள்ள மனுஷங்களும் நல்லா பேசுவாங்கள் பாசமாக இருப்பாங்கள் அதனால அங்கே போக ஆசபட்ருக்கேன் அதுனால் அவங்களையும் அங்கே போய் அழைச்சிட்டு போவேன்